வாங்க வாங்கம்மா நீங்கள்தான வரேன்னு சொல்லியிருந்தீங்க ஃபோன் பண்ணியிருந்தீங்க ஆ சொல்லுங்கம்மா சரி சரிங்க ஆமாம்மா நாங்கள் டீலர்ஸ்ஸா இருக்கோம் விற்றுக்கிட்ருக்கோம் டர்மரிக்லாம் ஆ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா நிறையா ரகத்தில் இருக்குது மஞ்சள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதர்ஷன மஞ்சள் அப்படின்னு சொல்லிட்ருக்கு சுகுணா மஞ்சள்ன்னு சொல்லுவோம் அது கொஞ்சம் பெருசாக இருக்குது கட்ட நல்ல பெருசாக வரும் நெ நிறைய மஞ்சளும் வரும் அதில்ல அதை தவிர்த்து பிரபா மஞ்சள்ன்னுட்டு போட்டிருக்குறோம் பிரகதி அப்படிங்கிற வெரைட்டி ஒன்று இருக்குது அப்புறம் காந்தி அப்படிங்கிற ஒரு வெரைட்டி இருக்குது இந்தமாதிரி ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டி நம்மக்கிட்ட இருக்குது உங்கள் காட்டுக்கு எது தேவையோ அந்தமாதிரி மஞ்சள் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் உங்கள் மண்ணுக்கு எது விளையிது அப்படின்னு பார்த்து அந்த மண்ணையும் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆ அதுக்கு நம்மகிட்ட ஆளுங்கள் இருக்காங்க உங்களோடய காட்டுக்கு வந்து பார்த்துட்டு உங்களோடைய மண் ரகம் என்னங்கிறத டெஸ்ட் பண்ணிகிட்டு அதுக்குத் தகுந்தமாதிரி என்ன மஞ்சள் விளச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அதுக்குத் தகுந்தமாதிரி பார்த்து நம்ம போட்டுக்கலாம் உங்களுக்கு எத்தனை ஏக்கர் இருக்குது தோட்டம் நாலு ஏக்கருக்குமே மஞ்சள் போடலான்ருக்கீங்களா ஆ சரி அப்படின்னா நம்ம வந்து நேரில் பார்த்துட்டு அதுக்குத் தகுந்தமாதிரி போட்டுக்கலாம் ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏக்கருக்கு ஒரு ஐயாயிரம் நாலாயிரம் அந்தமாதிரி ஆயிடும் ஸோ அது பார்த்து காட்ட பார்த்துட்டு என்ன மஞ்சள் வெரைட்டி உங்களுக்கு வ தேவைப்படுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம சொல்லணும்ல ஒவ்வொரு மஞ்சளும் ஒவ்வொரு ரேட்டில் போயிட்ருக்குது குறஞ்சபட்சம் நாலாயிரத்திலேருந்து ஐயாயிரம் ஆயிடும் ஏக்கருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நாங்கள் கொடுக்கறது அதை தவிர்த்து இங்கேயிருந்து நாங்களே கொண்டு வந்த ஆள் கூலி நாங்களே எங்களுக்கு நெ விளச்சல் நெட்டித் தர்றது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் எல்லாம் வந்துடும் உங்களுக்கு எல்லாம் நாங்களே பண்ணிக் கொடுத்துருவோம் அப்படின்னு பார்த்தா செவன் தௌசண்ட்லேருந்து எயிட் தௌசண்ட் ஆயிடும் ஏக்கருக்கு உங்களுக்கு நாலு ஏக்கர்னு பார்த்தா ஒரு நாற்பதாயிரம் முப்பதாயிரத்துக்குள்ள முடிஞ்சிடும் உங்களுக்கு ஆள் தேவைப்பட்டுச்சின்னால் நாங்களே எல்லாம் பண்ணிக் கொடுத்துடுவோம் இல்லை உங்களுக்கு வெறும் மஞ்சள் மட்டும் வேணுன்னா நாங்கள் மஞ்சள் மட்டும் உங்களுக்கு இறக்குமதி பண்ணிடுவோம் நீங்கள் உங்களோடய ஆள் வச்சு நீங்கள் நட்டுக்கலாம் ஆ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு அவைலபிளிட்டி டேட் பார்த்துட்டு சொல்லுங்கள் அந்த தேதியில் நாங்கள் வந்துடுறோம் இந்த வீக்கு ஃபுல்லாக நாங்கள் ஃப்ரீயாகதான் இருக்கோம் ஆ சரி வந்து பண்ணிக் கொடுத்துர்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்கம்மா சரிங்கம்மா சரி பார்த்துட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஆ சரிங்கம்மா சரி ஓகே